பிரபஞ்சத்தைப் பற்றி இன்னும் தீர்வு காணும் விஷயத்தை தீர்வு காணப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்குது ஆராய்ச்சி என்ன தான் ஆராய்ச்சி பண்ணிணாலும் கண்டு பிடிக்க முடியாத விஷயங்களும் நிறைய இருக்குது என்னென்னா முத முத பிரபஞ்சம் எப்படி உருவாச்சின்றதே நிறைய பேருக்கு தெரியாது என்ன தான் ஆராய்ச்சி பண்ணிணாலும் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் முதல்ல மனுஷன் எப்படி உருவானான்றதே ஒரு ஒரு இன்னும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி இப்படி தான்றது சொல்ல முடியலை மதம் சார்பு சார்ந்த அதாவது ரிலீஜியன் வைசாக அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சயின்டிஃபிக்களாக ஒரு மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மனுஷன் உருவானதே எப்படின்றதே இன்னும் மனுஷனால் முழுசாக கண்டுபிடிக்க முடியாதப்போ பிரபஞ்சம் உருவானது எப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னால் இது வந்து மனிதனோடய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சக்தி தான் இந்தப் பிரபஞ்சம் மனுசன் அதிகபட்சமாக கண்டுபிடிச்சதுலே பிரபஞ்சத்தைப் பற்றி ஒரே ஒரு உண்மை என்னென்னா அதிகபட்சம் கண்டுபிடிச்சதே பிக் பேங் தியரி தான் பிக் பேங் தியரி அப்படின்னால் பெரு வெடிப்பு அப்படின்னா மொதல் மொதல் இவங்க சொல்கிற கருத்து என்னென்னா மொதல் மொதல் ஒரு சின்ன அணுவோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பெரிய வெடிப்பு நடந்து ப்ளாஸ்ட் ஆகி அதில் நடக் சிதறி போன துகள்கள் தான் இப்போ இருக்கிற இந்த யூனிவெர்ஸ் இந்த ஸ்டார்ஸ் இந்த அண்டம் அதாவது கேலக்ஸி நம்ம உலகம் எல்லாமே அதிலேருந்து வெடித்து சிதறுன ஒரு துகள் தான் அப்படி து சிதறுன துகள்களில் ஒன்று தான் நம்ம சூரியன் அதிலேருந்து வெடித்து சிதறுன ஒரு சில துகள்கள் அதாது இருந்து வந்தது தான் நம்ம பூமி அப்படின்றத்தான் ஆராய்ச்சியாளர்களோடய கருத்து அதுவும் கருத்துன்னு தான் சொல்ல முடியும் இது தான் தீர்வு இதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்க அதிகபட்சம் கண்டுபிடிச்சதே இந்த பெருவெடிப்பு அப்படின்ற பட்சத்தில் பெரு வெடிப்புக்கு முன்னே பெருவெடிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்துது அப்படின்றது யாருக்கும் தெரியாது சரி அந்த பெரு வெடிப்பு எப்படி நடந்தது அப்படின்றதும் யாருக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட்டு எப்படி உருவாச்சின்றத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் மற்றதெல்லாம் யோசிக்க முடியும் அதனால் இவங்க இதுவுமே ஒரு தியரி தான் அதாவது இப்படி வெடித்து துகளாக வந்திருக்கலாம் அப்படின் தான் சொல்கிறாங்களே தவிர இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லைல அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது கண்டுபிடிக்க முடியாதது ப்ளாக் ஹோல்ன்னா என்ன அப்படின்ட்டு தெரியலை நெபியூலானாக என்னென்றது தெரியலை இன்னும் நம்ம கேலக்ஸி மாதிரி இன்னும் பல கேலக்ஸிஸ் இருக்கா அப்படின்றது யாருக்கும் தெரியலை என்னென்னா இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதுதான் உண்மைன்றதும் தெரியலை ப்ளாக் ஹோல் அப்படின்றது எல்லாத்தையும் உள்ளே இழுக்குது அது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கனா நம்ம உலகமே ப்ளாக் ஹோலுக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க இதில் எது உண்மை அப்படின்றதும் நிறைய தெரியல இன்னும் ஆஸ்ட்ராய்ட்ஸ் விண்கற்கள் எப்படி உருவாகுது அது எப்படி அங்கே பூமியில் அப்போப்ப வந்து விழுது அப்படின்றது யாருக்கும் முழுசாக தெரியலை இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுசாக இன்னும் நிறைய தெரியலை பிரபஞ்சத்தை விடுங்க நம்ம உலகத்துக்குள்ளே வந்தாலே பெர்முடா ட்ரையாங்கள் அதுவும் ஒரு அது எப்படி அந்த இடத்துலே அந்த ஆக்சிடெண்ட்லாம் நடக்குதுன்றது யாருக்கும் தெரியலை பசிபிக் ஓஷனோடய டீப் ஆழமான அந்த இடத்துல என்ன இருக்குது இதை அதை அந்த இடத்துலயே மனுஷங்க இது வரைக்கும் யாரும் போய் பா பார்த்தது இல்லை முதல்ல இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்றது தெரியலை உலகத்தில் எப்படி கடல் இவ்வளோ தண்ணி வந்ததுன்றதும் தெரியலை சில பேர் கேட்டால் சூரியன்லேருந்து வெடித்து வந்து பூமி வந்ததுக்கு அப்புறம் ரொ ரொ ரொம்ப பலக்கோடி வருஷமா நிறைய மழை பெஞ்சி பெஞ்சி பெஞ்சி அதுக்கு அப்புறம் பூமி வெப்பமாக அந்த வெப்பம்லாம் குறஞ்சி அதில் உருவனா அந்த அந்த பள்ளத்தில் நிறப்ப அந்த தண்ணி தான் அந்த கடல் மழைத்தண்ணி அப்படின்றாங்க அப்படியும் மழைத்தண்ணியா இருந்தாலும் மழைத்தண்ணி சுத்தமாக இருக்கும் போது கடலில் இருக்கிற தண்ணி மட்டும் ஏன் உப்பு கரிக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியலை அதனால் முதல்ல இந்த உலகத்தில் இருக்க மர்மங்களே நிறைய தீர்க்கப்படாதப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற மர்மங்கள் எப்படி அதுக்குள்ளே மனுஷனால் தீர் கண்டுபிடிச்சிற முடியும் அதனால அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மொதல் மொதல் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்றதே மனுஷனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை இதில் அதில் நிறைய எக்கச்சக்க ஆராய்ச்சிகள் இன்னும் நிறைய மர்மங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்னா கஷ்டம் அது கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா தான் தெரியலை எனக்குத் தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கண்டுபிடிச்சிட்டா அது மனுஷன் எப்படி உருவாகினான்றதும் அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க முதல்ல நம்ம சூரியனே ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலேருந்து வெடித்து வந்த துகள்கள் தான் இந்த பூமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நட்சத்திரம் நம்ம சூரியன் ஒரு நட்சத்திரம்னா அப்போ எவ்வளோ நட்சத்திரம் எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் வெடித்து சித மேல் மே பீ வெடித்து சிதறி இருக்கலாம் இல்லையா அப்படி வெடித்து சிதறுனதுலேருந்து உருவான துகள்கள் நிறைய இருக்கும் இல்லையா அப்படி துகள்கள் இருந்தால் நம்ம பூமி மாதிரி இன்னொரு பூமி இருக்கலாம் இல்லையா நம்ம சோலார் சிஸ்டம் அது மாதிரி வேறு ஒரு நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கலாம் இல்லையா அதனால அப்படியும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க மனுஷன் கண்டுபிடிச்சதுல அதிகபட்சம் ஒன்று பிக் பேங் தியரி அதை வச்சு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிருக்காங்க அப்போ பிக் பேங் தியரிக்கு முன்னாடி எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு கேட்டால் எதுக்கும் ஆன்ஸர் இல்லை சரி ஒரு பொருள் வெடிக்குது அப்படின்னா அது மொத்தமாக சேர்ந்து வச்சுதான வெடிச்சிருக்கும் அப்போ அது வெடிக்கின்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை தேவைப்பட்டிருக்கும்ல அந்த ஃபோர்ஸ் எப்படி கிடச்சிது அப்போ அந்த மொதல் மொதல் வெடித்த அந்த துகள் எப்படி இருந்துருக்கும் அது எப்படி உருவாகி இருக்கும் அதுவும் தெரியலை